நாங்கள் வந்துட்டு நாங்க வந்துட்டு அதிகமாக தோட்டத்துக்கு எதுக்கு பயன்படுத்துவோம்னா மண்வெட்டி இருக்குல்ல மண்வெட்டி பிக்காஸாம்னு சொல்லுவாங்க களக்கட்டு இது மூணுந்தான் அதிகபட்சமாக பயன்படுத்துவோம் ஏன்னு பார்த்துட்டிங்கனா இது தான் கொஞ்சம் நம்ம செய்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் அதுக்கடுத்ததாக இது எதற்காகனு பார்த்தோன்னா செடி வைக்கிறோம் இப்போ செடி வைக்கும் போது சைடில் வந்துட்டு தேவயில்லாத இந்த புல் பூண்டு அதெலாம் வரும் அதை வந்து வெட்டுறதுக்காக மண்வெட்டி பயன்படுத்துவோம் ஒரு செடி நல்லா காய் காய்கிறதுக்கு ஓசரம் மண்ணு வெட்டி அணைக்கிறதுக்காக பயன்டுத்துவோம் அது பிக்காஸு இப்போ எடுத்தீங்கன்னா நல்லா ஆழப்படுத்துறதுக்கு ஆரம்பத்தில் குழி போடும்போது நல்லா ஆழமா ஆழம் படுத்துணும்ல ஆழப்படுத்துறதுக்கோசரம் அதுக்கு பிக்காஸை பயன்படுத்துவோம் இது மூணுந்தான் அதிகபட்சமாக நாம தோட்டத்தில் வந்து பயன்படுத்துகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நம்ம வெஜிடபில் இது தோட்ட இதுக்கு பார்த்தீங்கன்னா சாணந்தான் அதிகபட்சமாக பயன்படுத்துவோம்